இப்போ கள்ளக்குறிச்சியில பார்த்திங்கனா நிறைய இன மக்கள் இருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கனா இந்த மலைவாழ் மக்கள் அதுபோல் நிறையா இருக்காங்க இப்போ மலைவாழ் மக்கள்னு பார்த்திங்கனா அவங்களுக்குத் தேவையான எந்தப் பொருளும் அதுபோல் எதுவுமே கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு சரியான முறையில் போய் சே போய் சேர்றதில்லை அவங்க அவங்க மோ கள்ளக்குறிச்சியில நிறையா மொழி இருக்குது இப்போ வெளியிலலாம் தங்கி இருக்காங்க இங்கே வந்து தங்கி ஒர்க் பண்ணுறாங்க நிறையப் பேர் இருக்காங்க ஆனால் இங்கே எல்லாருமே தமிழ் எல்லாம் ஒரே மொழிதான் பேசிகிட்ருங்காங்க நமக்கு நமக்கு தகுந்தமாரி அவங்களும் மாறிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை அதில் அப்புறம் நிறையா கேஸ்ட் இருக்குது நிறையா இன மக்கள் இருக்காங்க முஸ்லீம்ஸ் அதுபோல் நிறைய இருக்காங்க அவங்க பேசக்கூடிய மொழிதான் டிஃப்ரெண்டாக இருக்குது மற்றபடி அவங்க எல்லாம் ஒன்றாதான் அப்படி இருப்பாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அது மற்றபடி நிறைய இன மக்கள் நிறையா மொழி எல்லாம் இருக்குது ஆனால் எல்லாம் ஒன் ஒன்றிதான் இங்கே வாழ்கிறாங்க ஒன்றும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை மொழி இருக்குனால் அதுவந்து அவங்க நமக்கு தகுந்தமாதிரி மாறிக்கிறாங்க அவங்க தெலுங்கே பேசினாலும் இப்போ தமிழ்நாடு வந்து இங்கே இங்கே வந்து வேலை பார்க்குறதால அவங்க நமக்கு தகுந்தவங்கமாதிரி தமிழ்லதான் பேச இருக்காங்க பேசிகிட்ருக்காங்க